ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் நாங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருமுறை பண்ணுறோம் ஆ ஃபைவ் ஹன்ரட் அந்தமாரி ஆவும் இல்லைம்மா இப்போ நீங்கள் வந்து சேவிங்ஸ் இது வந்து நீங்கள் கொடுக்குற காசு வந்து சேவிங் பண்ணி உங்களுக்கு எதாச்சும் ஆகும்போது நாங்கள் இந்த காசை அப்டே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு நல்லதுக்கு தான் வந்து இதை சொல்லுறோம் நாங்கள் ஆ சரிங்கம்மா